ஹலோ கால் டாக்ஸிங்களா நாங்கள் சுகந்தி பேசுறோங்க எங்களுக்கு பழனி போகிறதுக்கு கார் தேவைபடுதுங்க ஃபேமலியோடு நாலு பேர் போகலான்னுருக்கோங்க நீங்கள் இருபதாந்தேதி அதிகாலை நாலு மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கங்க நான் வர்றதுக்கு எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு தடம் சொல்கிறேங்க வெப்ப வெப்படையிலேருந்து திருச்செங்கோடு போகிற வழியாக வந்து அந்த இடத்தில் ஒரு சாய் பேக்கரின்னு ஒன்று இருக்குங்க அந்த லைனில் வந்திங்கனா அந்த இடத்துல கரடு முரடான ரோடு இருக்கும் அதை பார்த்து பயந்துடாதீங்க அப்படியே கொஞ்சம் ஸ்டெரெய்ட்டா வந்திங்கன்னா தறி பட்டறை தறி பட்டறையிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்திங்கன்னா ஒரு கருப்பு டேங்கு இருக்கும் கருப்பு டேங்கு பக்கத்தில் தாங்க எங்கள் வீடு இருக்கு அங்கே வந்து நாலு மணிக்கு வந்து எங்களை கூட்டிகிட்டு போய்டுங்க கூட்டிகிட்டு போய்ட்டுங்க நாங்கள் காலையில் பழனிக்கு போகிறதுனால நாலு மணிக்கெல்லாம் ரெடி ஆகணும் அதனால ஷார்ப்பா நாலு மணிக்கெல்லாம் இங்கே வந்துவிடுங்க கோவிலுக்கு குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டு அப்படியே வர்ற வழியில் அந்த கனக்கம்பட்டி சாமி எல்லாம் இருக்காங்க அங்கே பார்த்துட்டு ரிட்டன் வர்றதுக்கு நேரமாகுங்க நீங்கள் வந்து வந்து அப்படியே வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு முடிஞ்ச வரையிலும் ஒரு நாலு நாலரைக்கலாம் வந்துவிடுங்க எங்கள் வீட்டுக்கு பணம் எவ்ளோவுங்க அதுக்கு காசு டாக்ஸிக்கு உண்டான அமவுண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்புறம் வர்ற வழியில் அப்படியே சிவன்மலை சென்னிமலை எல்லாம் போய்ட்டு வரணும்ங்க அதுக்கு உண்டான ரேட்டு பிக்ஸட் ரேட்டு எவ்வளோ அதுக்கு எவ்வளோ சொல்லுங்கள்